எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆர்ஓ ஃபிட் பண்ணங்க நான் ஆர்ஓ ஃபிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆவுங்க அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து அடிக்கடி அதை வந்து ஆனால் பேட்டரி மாற்றுவோம் நம்ப தண்ணி லிட்டரை பொறுத்துதாங்க அது லிட்டர் பிடிக்கிறத பொறுத்து தான் நம்ப அதை இது பண்ணுவோம் பேட்டரி மாற்றுவோம் ஆனால் அப்படி மாற்றுனாலுமே அந்த பேட்டரி வந்து மாற்றிட்டு போகறாங்க மாற்றிட்டு போனாங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாள் கூட வரதுல்லங்க மூணாயிர் ரூபா நம்ம கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட்ங்க த்ரீ தௌசண்ட் பணம் கட்டியுமே அந்த ஆர்ஓ வந்து இருபது நாள் கூட எனக்கு யூஸ் ஆகலைங்க யூஸ் ஆகாமல் அது வந்து மறுபடியும் நம்பளுக்கு உப்பாகவே சால்ட்டாவே அந்த தண்ணி வருதுங்க நிறைய உப்புங்க எங்களோட தண்ணி வந்து நாங்கள் போர் போட்டுருக்குறோம் அந்த தண்ணி வந்து நிறைய உப்பு குடிக்க முடியல அதனால் தாங்க நாங்கள் ஆர்ஓ ஃபிட் பண்ண அந்த ஆர்ஓ ஃபிட் பண்ணதில் எனக்கு ரொம்ப அடி வாங்கிடிச்சிங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டங்க நானே ஃபீல் பண்ணிவிட்டேன் எதுக்கு நம்ப இந்த ஆர்ஓ ஃபிட் பண்னோம் நம்ப போர் தண்ணி தானே அந்த போர் தண்ணியை நம்ப அப்படியே யூஸ் பண்ணி பழகிக்கலாம் குடிச்சி பழகிக்கலாம் அப்படின்ற ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுச்சு ஏன்னா இக்கட மாதத்துக்கு ரெண்டு முறையாவது அதை வந்து சரி பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க அதனால தாங்க நான் அந்த ஆர்ஓவே தூக்கி பக்கத்தால் வச்சிவிட்டங்க நான் அதை யூஸ்ஸே பண்ணுறது கிடையாதுங்க அந்த ஆர்ஓவே யூஸ்ஸே பண்ணுறது இல்லை அந்தமாதிரி அது ஒரு பொருளுங்க எனக்கு வந்து ரொம்ப இது பண்ணது அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸிங்க ஒரு மிக்ஸி வாங்கினேன் அது வந்து ஆனால் தரமான மிக்ஸியாக நான் வாங்காமல் அது வந்து ஒரு லோக்கல் மிக்ஸியாக நான் வாங்கிவிட்டங்க அதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கூட என்னால் யூஸ் பண்ண முடியலங்க அடிக்கடி வந்து அந்த ஜாரோட இது போ ஜாரோட அந்த சுற்றுறது அடியை அடியில் சுற்றுறது அந்த இது போ அந்த காயில் போயிடுதுங்க அப்புறம் வந்து அந்த மிக்ஸியோட காயில் போயிடுதுங்க அந்த மிக்ஸியோட காயில் நான் வாங்குனதே அஞ்சாயிரம் வாங்குனதே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரோன்னா அந்த காயில் கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐந்நூறுரூவா ஆகுதுங்க அதனால அது மிக்ஸியும் ரொம்ப பாடம் கற்று கொடுத்துடுச்சி எனக்கு வந்து இதெல்லாம் ஒரு நெகட்டிவான விஷயோதாங்க இதை வந்து அதனால் இதுக்கு மேலே வந்து ஒரு தரமான பொருளாக பார்த்து வாங்கணுன்னு முடிவு பண்ணிவிட்டங்க ஏன்னா நான் நான் ரெண்டு பொருள் வாங்குனங்க அந்த ரெண்டு பொருளுமே எனக்கு ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயத்தை கற்று கொடுத்துடுச்சிங்க அதனால இதுக்கு மேலே எந்த பொருளை வாங்குனாலும் நம்ப கொஞ்சம் கரெக்டாக பாசிட்டிவாக வர மாதிரி கரெக்டான பொருளாக பார்த்து நம்ப விலைய பார்த்து முடிவு பண்ணி அதை வாங்கணுங்க